எனக்கு வந்து இப்போ புடவ கட்டி போட்டு கற்றுக்கப்பா கற்றுக்கப்பா அப்படினுவாங்க குழந்தைலேக்கூட மேலே தண்ணி கிணத்துல இருக்குது பார்த்து அவன் பிடி கையால் அப்படி பிடி பிடி பிடி அலமோதினா கையாலேயும் காலாலேயும் அடிச்சிட்டால் மேலே இருப்பாங்க கையும் காலும் விட்டாங்கன்னா உள்ளே போவாங்க அப்புறம் அதேமாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதேமாதிரி கற்றுகின்னு வந்து அப்புறம் தைரியமாகி அப்புறம் அதுவும் முடியலைன்னா ஒரு ச சைக்கிள் ட்யூப்பு இந்த இந்த டயரு ராலி டயர் இருக்கும் ஊதி நல்லா ட காற்று பிடுச்சி அதுமேலே படுக்க வெச்சு இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்கன்னால் ஏரிலேயே பிஸ்தாராவுங்கிற இடத்த அப்புறம் அதேமாதிரி அடித்த பிற்பாடு அத மூணுவாட்டி நாலு வாட்டி அடித்த பிற்பாடு அந்த தெகிரியம் பயந்து அதுப்போன பிற்பாடு அப்புறம் உள்ள ஒருதாட்டி ரெண்டு வாட்டி போயுக்கூட வந்துக்கூட அவன் தெகரியம் ஆகி அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் கற்றுக்குறது